எக்ஸ்கியூஸ்மி மேம் மே ஐ கம்மின் மேம் நான் இங்கே லெவன்த்து நியூ அட்மிஷனுக்காக வந்துருக்கேன் ஓ நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டப்போ இந்த ஸ்கூல்ன்னா பெஸ்ட்ன்னு சொன்னாங்க யா மேம் இப்ப எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணும்ன்றது கன்ப்யூஷனாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும் மேம் என்னோட நேம் ரேவதி மேம் நான் டென்த்தில் ஃபோர் நைன்டி எடுத்துருக்கேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் நானும் என்டிவிலருந்து தான் வர்றேன் ஸோ எனக்கு ஹாஸ்ட்டலில் தங்கிப் படிக்கிறது ஓகேதான் மேம் ஓகே மேம் ஷ்யூர் மேம் மேம் ஸ்கூல் வந்துட்டு நீட் கோச்சஸ்லாம் ப்ரோவைட் பண்ணுவிங்களா மேம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ்லாம் ஓகே மேம் மேம் இப்போ ஹாஸ்ட்டல்ன்னா பேரன்ட்டல் விசிட் எப்போ எத்தனை டைம் இருக்கும் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்